ஹலோ ஆ ஆமாம் சொல்லுங்க மேடம் சரி சொல்லுங்க வெ வெங்காயம் இருபத்தஞ்சி ரூவாம்மா கிலோ எ ம்

தக்காளி கிலோ இருபத்தெட்டு ரூபாங்க கிலோ வேணுங்களா சரி சரி கண்டிப்பாக வாங்கிக்கலாமா வாங்கிக்கலாங்க ஆ எல்லாம் நான் எல்லாம் புதுசு இப்போ வந்தது தான் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் எல்லாமே அப்போக்கப்ப டெலிவரிது மட்டுமே நாங்கள் தரோம் ஆ டிஸ்கௌண்ட் கண்டிப்பாக உண்டு நீங்கள் இந்த பொருள் இவ்வளோ இவ்வளோ காய்கறி வாங்கிறதுனால உங்களுக்கு நாங்கள் கருவேப்பில பச்சமிளகாலாம் ஃப்ரீயாவே தரோம்

கண்டிப்பாக நீங்கள் நிறைய இப்போகாய்கறி எங்கக்கிட்ட வாங்ககிறதுனால உங்களுக்கு நாங்களே வண்டி மூலிமா கொண்டு வந்து நாங்கள் எடுத் இறக்குமதி பண்ணுவோம் நீங்கள் இடத்த மட்டும் சொல்லிட்டீங்கன்னா போதும்

ஆ எஸ் மேம் ஓகே ம்